இன்றைக்கி இருக்கிற உலகத்துல வந்து தமிழ்மொலி தான் வந்து பேசுகிறாங்க நிறைய மக்கள் ஆனால் தமிழ்மொலி பேசுறதுலேயே வந்து நிறைய வந்து சவால்களும் இருக்குது அது என்ன சவால்கள் அப்படின்னு சொன்னால் நான் அந்த தமிழ்மொலி பே ஒரு மொழி ஒ எப் எது எடுத்துக்காட்டாக வந்து ஒரு மொழி பேசுகிறவங்க ஒரு பகுதியில் இருந்தால் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே எளிதில் வந்து புரியும் வேறு மொழி பேசுகிறவங்க ஒரு பகுதியில் இருக்கும்போது அது வந்து சா சாத்தியமாகாது அந்த தகவல்கள் வந்து முழுமையா வந்து க அவங்களுக்கு போய் சேராது ஆனால் தமிழ்மொலி பேசுகிறவங்க வந்து சந்திக்கும் சவால்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் தமிழ்மொலியில வந்து நிறைய வந்து வார்த்தைகள் இருக்குது ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு ஸ்லாங் இருக்குது ஒவ்வொரு அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது திருநெல்வேலியில் ஒரு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்கன்னால் அது கன்னியாகுமரியில் அவங்க அவங்க பேசுகிற ஒரு வேர்டு வித்தியாசமாக இருக்கும் அந்த வார்த்தை வந்து ஈஸியாக புரியாது ஆனா அந்த திருநெல்வேலிக்காரங்களுக்கு அவங்க பேசுகிறது எல்லாமே கரெக்டாக புரியும் அந்த அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியில் வாழுற மக்களை பொறுத்து தான் அந்த மொழி வந்து தமிழ் பேசும்போது வந்து கனெக்ட் ஆகுது ஈஸியாக ஆனால் அந்த தமிழ் வந்து அவங்களுக்கு முழுமையா வந்து க போய் சேரமாட்டேங்கு ஏன்னா அந்த ம பகுதியில் வாழுற மக்களை பொறுத்துதான் இருக்குது இ இதில் வந்து நிறைய சவால்கள் இருக்குது இப்போ வேறு மொழியில பேசுகிறவங்களுக்கு போய் தமிழ் தமிழ்மொலி வந்து பேசினா புரியாது அதேமாதிரி அவங்களுக்கு தமிழ்மொலி தெரியாமலும் இருக்குது தமிழ்மொலி தெரியாமலும் ஒரு சில பேர் இருக்காங்க தெலுங்கு அந்தமாதிரி இப்போ மொழி பேசுகிறவங்களும் இருக்காங்க